எங்கள் வீட்டுக்கு வந்து நான் இப்போ இடையில வந்து ஒரு டிவி ஒன்று வாங்கியிருந்தேன் நான் வாங்கினதுல வந்து நம் எல்இடி டிவி வந்து வாங்கியிருந்தேன் முப்பத்தி ரெண்டு இன்ச் வாங்கியிருந்தேன் அதில் வந்து சௌண்டு அதிகமாக கேட்கும் இந்த ஊப்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் அப்படி சொல்லியிருந்தாங்க அதாச்சும் ஒரு பாட்டு நம்ம கேட்கையில அந்த பாட்டு வந்து ரொம்ப அப் நம்ம சௌண்டு வெச்சோம்னா அது இசை தனியாக கேட்கும் அந்த வரிகள் தனியாக கேட்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இதுலேனு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நான் போய் நான் இங்கே ந புதுக்கோட்டையில் போய் ந ந கடையில் வாங்கிட்டு வந்தேன் நான் சத்யானு சொல்லிட்டு அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் க ந பார்க்க அழகாக இருந்துச்சு டிவி நல்லா பெருசாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் விலை குறைக்க மாட்டேன்ட்டாங்க இந்த கம்பேனி வந்து வில குறைக்க முடியாது அப்படினு சொல்லிட்டாங்க கம்பேனி பேர் வந்து சோனினு சொன்னாங்க சரியின்ட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்து இப்போ வி இப்போ வி வா வாங்கிட்டு வந்து ஒரு நாலு மாசந்தான் இருக்கும் நாலு அஞ்சு மாசந்தான் இருக்கும் எனக்கு வந்து என்னாச்சு அப்படினா அந்த டிவி அடிக்கடி சௌண்டு வந்து கட்டாயிக்கிட்டே இருந்துச்சு ச்சி என்னடா இப்படி கட்டாயிகிட்டே இருக்கே சரி நம்ம வீடடில் தான் ஏதோ கோளாறு போல் இருக்குது சொல்லி ப்ளக்கை நம்ம சுச்சு போட்டம்னா திடீர்னு பீஸ்ஸடிச்சிரும் என்ன இப்படி அடிக்கிதே என்னெனனு தெரியிலேயே அப்படினு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப என்னடா இப்படி இருக்கே அப்படினு சொல்லி பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டேன் சரி ஏதோ சும்மா ப்ராப்ளம் போலிருக்கு இல்லாமல் நமக்கு லைனு வந்து கரண்டு தான் அதிகமாக வருது போல் அப்படினு நினச்சிட்ருந்துட்டேன் அதுக்கு அப்புறோ பார்த்தா டிவி வந்து திடீர்னு ஒரு க்ளியராக இல்லாமல் ஒரு மாதிரி அலை அலையாக தெரிய அரமிச்சுடுச்சி என்ன இப்படி இருக்கேனு சொல்லிட்டு நான் திருப்பி அவங்கள்ட்டியே போய் சார் என்ன சார் இப்போ தான் வாங்கினேன் வாங்கி நீங்கள் வந்து ரெண்டு வருஷோ வாரென்ட்டி கார்டு கொடுத்துயிருக்கிக எனக்கு ஆனால் டிவி வந்து எனக்கு ஒழுங்காவே தெரியிலேயே சார் என்ன சார் இப்படி இருக்குனு சொல்லி கேட்டதுக்கு அப்படியா இருங்க நாங்கள் எங்கள் கம்பேனியிலேருந்து ஆள் வர சொல்லி நாங்கள் அது என்னெனனு சரி பார்த்து தரோம் சொல்லி அவங்க சரி பார்த்து அவங்க கொடுத்தாங்க அந்த கம்பேனியே கம்பேனிலேந்து வந்து ச அப்படி இருந்தும் எனக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஏன் அய்யோ இவ்வளோ காசுக்கு நான் வந்து நாற்பத்தி நாலாயரூபாய்க்கி வாங்கியிருந்தேன் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு மனசே எனக்கு சரியில்லை என்னடா இது வாங்கிட்டு வந்து இப்படி நாலு மாசோம் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி ப பண்ணுது டிவின்னு சொல்லிட்டு எனக்கே இதா போயிடுச்சு அதோடய சரி அப்படின்ட்டு மறுபடியும் ரிப்பேர் பார்த்து கொடுத்தாங்க இப்போ என்ன அப்படினா அந்த டிவி வந்து அந்த அலை அலையாக வரது வந்து நிற்கவே இல்லை க்ளியரே இல்லை சுத்தமாக ப்ள டக்குனு வந்து ஒயிட் கலராக வந்துடுது ப்ளாக் அண்ட் ஒயிட்டாக வந்துடுது திடீர்னு எனக்கு அந்த கம்பேனி ஏன்டா வாங்குனோனு ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப அது எனக்கு ரொம்ப நெகட்டிவ் எக்ஸ்ப்ரியன்ஸா போயிருச்சு அந்த இதை வாங்கிட்டு வந்ததுலேயிருந்து எனக்கு அது மாதிரி இப்போது ஒஸ்ட்டான ப்ராடேக்ட் வேறு எதுவுமே இல்லை ஏன்டா அந்த ப்ராடேக்ட்டை வாங்கினோம் அப்படிங்கற மாதிரி இருக்குது என் மனசு இப்போ